விவசாயத்துக்கு வந்து நாங்கள் முதலில் வந்து நெல்லை நாற்று விடுவோங்க நாற்று விட்டு ர ஒரு மாதம் கழித்து அதை பிடுங்கி நெல்லாக நடுவோங்க நெல்லை நட்டு ஒரு மாதத்திற்கு ரெண்டு மாதத்திற்குங்க பிறகு அதை அறுவடை செய்து நெல்லை காய வைச்சுடுவோம் பின்பு விவசாயத்திலிருந்து தக்காளி கத்திரி முள்ளங்கி பருத்தி இது போன்ற பயிர்களையும் மிக சிறப்பாக செ செ செலவு பண்ணி செய்துவோம் அதற்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நல்ல விலைக்கும் விற்போம் இதில் மாங்காய் மாமரமும் மாம்பழங்களும் த இது செய் பயிர் செய்வோம் அதிலிருந்து எடுக்கும் காய்களை எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விற்பனையும் செய்வோம் அதிலிருந்து நாங்கள் அந்த பணத்தையும் பெற்றுக் கொண்டு விவசாயத்தை நல்லபடியாக பராமரிப்பும் செய்வோம் இதுவே எங்களுக்கு நல்ல மூலதனமாக இருக்கிறது ஆதலால் நாங்கள் விவசாயத் தொழிலை நன்றாக பாதுகாத்து வருகிறோம் அதனால் விவசாயம் எங்களுக்கு வந்து நல்லபடியாகவும் நம் நாட்டுக்கு உணவு தானியங்களும் போன்ற வகைகளையும் அளித்து நம் மக்களுக்கு வே இது ஒரு தரமாகவும் நல்லதாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தி நல்ல முறையில் நல்ல தரமான பொருள்களையும் விதைகளும் போன்றவற்றைகளை நாங்கள் மார்க்கெட்டுக்கு சென்று அங்கிருந்து வாங்கிக் கொண்டு வந்து விவசாயம் செய்து அது அது மார்க்கெட்டுக்கு கொண்டு பிட வி விதை விற்பனை செய்து பயனடைந்து நல்ல வருமானத்தையும் ப ஈட்டி தருகிறோம் இதனால் விவசாயத்துக்கு நல்ல பொருளாகவும் நல்ல ஒரு இதாகவும் எங்களுக்கு கிடைக்கிறது ஆதலால் நாங்கள் விவசாயத் தொழிலை நன்றாக செய்து வருகிறோம்